வயதானவர்கள் வந்து என்ன விளையாட்டு விளையாடுவாங்னால் பல்லாங்குழி விளையாடுவாங்க பல்லாங்குழி தாயம் அஞ்சாங்கல் இது மாதிரி விளையாட்டங்கள் விளையாடுவாங்க அவங்க வந்து இருக்கும் இடத்துலருந்து உக்காந்துனு விளையாடுற விளையாட்டினா இது மாதிரி விளையாட்டுகள் தான் குலுக்கல் சீட்டு இது மாதிரியெல்லாம் போட்டு அவங்க விளையாடுவாங்க இது மாதிரி விளையாட்டுகளெலாம் அவங்க விளையாடுவாங்க அப்புறமா அஞ்சாங்கல் கல் பொறுக்கிறது இந்த தாயக்கட்டை புளிகொட்டை வச்சு விளையாடுவது குச்சி இது மாதிரி விளையாட்கெலாம் விளையாடுவாங்க